நான் ஒரு எலக்ட்ரிக் குக்கர் வாங்கினேன் நல்ல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பரவாயில்ல மத்த குக்கர் வாங்கினதோட மேலே கேஸ்கட் போய்விட்டு வெளியெலாம் வந்து தண்ணி வழிந்துன்னு அடுப்பெல்லாம் துடச்சிக்கினு அது செய்கிறது கஷ்டமா இருந்துச்சி அதனால் ஒரு எலக்ட்ரிக் குக்கர் வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது கரெக்ட்டாக வெந்துவிடுது தண்ணியும் வெளியே வரதில்லை கேஸ்கட் போடுற வேலையும் இல்லை பரவாயில்ல இது நல்ல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதேபோல் மற்ற காய்கறி வேக வைக்கிறதும் நல்லா இருக்குது அதனால் எனக்கு இந்த பொருள் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது